துணிகளை துவைக்க நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சு அதில் சர்ஃப்பு இருந்துச்சுனா அந்த சர்ஃப்பை கொட்டி கொஞ்சம் நேரம் அதில் வந்து நல்லா கலக்கி அந்த சர்ஃப்பு வந்து கரையணும் தண்ணியில் அது கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் துணியெல்லாம் அழுக்கு துணியாக இருந்துச்சுனா அது எல்லாத்தையும் கொண்டு அதில் நாங்கள் போட்டு அமுக்கிவிடுவோம் அமுக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப நாங்கள் அதுக்கப்புறம் துவைக்க ஆரமிப்போம் ஏன்னால் அழுக்கு அதிகமாக இருந்ததுனால் துணியை வந்து பவுடரு கொட்டி ஊற வைக்கும் போது அந்த கொஞ்ச நேரம் அந்த அழுக்கெல்லாம் ஊறி போய்விடும் அப்போ துணி சோப்பு கொஞ்சம் போட்டால் போட்டு நல்லா கும்மி துணியை துவைச்சோம்னா அது சீக்கரம் வந்து துவைச்சிரலாம் ரெண்டாவது தண்ணி எப்படி வீணாடிக்காமல் வந்து துவைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் துவைச்சி ஃபுல்லாகவே வச்சுரணும் வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி என்ன பண்ணணும் எல்லா துணியும் அதில் போட்டு அலசிடணும் கொஞ்சம் நுரை எல்லாம் வெளில போய்விடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி அடித்து ஒரு ஒரு துணியாக போட்டு அலசுனோம்னால் சீக்கரமா நம்முளுக்கு தண்ணியும் வந்து வீணாகாது துவைக்கிறதுக்குமே கூட ஈஸியாக இருக்கும் அதை வந்து எப்படி ஒரு ஒரு வானிலையிலேயும் வந்து நாங்கள் வந்து காய வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயில் டையத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரம்னால் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி வெயிலெல்லாம் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே இது காஞ்சிடும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் அது சீக்கரமா வந்து காஞ்சிடும் இப்போது வந்து எப்படி சொல்கிறது காலையில் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் வந்து துணியை துவைக்கிறோம் அப்படினா கூட ஒரு பத்து பதினொரு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கனாலே அது நல்லா காஞ்சிடுது பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொட மொடனு துணி வீணாக போய்விடும் அந்த டையத்தில் வந்து சீக்கிரமா நாங்கள் துணி எடுத்துடுவோம் இதே மழை டையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே துணியை துவைச்சி கொண்டு மேலே கொடியில் கொண்டு காய வச்சுருவோம் காய வச்சுட்டு என்ன பண்ணுவோம் தண்ணியெல்லாம் கீழே வடியணும் தண்ணி வந்து காய வைக்கும் போது சொட்டும் இல்லையா அந்த சொட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் புழிஞ்சா கூட தண்ணி வரக் கூடாது அந்தளவுக்கு வந்து ஈரமாக இருந்தாலும் சரி புழிஞ்சிச்சினா தண்ணி வரக் கூடாது அந்தளவுக்கு உலர்ந்து உலர வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளாரேயே வந்து கொடி மாதிரி கட்டி நாங்கள் ஃபேனுக்கு கீழே ஃபேன் காற்றுலையே அது வந்து காஞ்சு போய்விடும் நைட்டு எடுத்து போடுகிறோம் அப்படினா காலையில் எடுத்து பார்த்தா அந்த துணி காஞ்சு தான் இருக்குமே இப்படி தான் நாங்கள் வந்து துணியை வந்து உலர்த்துகிறோம்